நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம் ஏஎம்ஏ ஃபர்னிச்சரா ஆ எனக்கு ஒரு அயன் பாக்ஸ் வேணும் மேடம் ஆ உங்கள் கிட்டே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது மேடம் எனக்கு கிராம்ட்டான் தான் வேணும் அது எவ்வளோ ரேட்டு வரும் மேம் எனக்கு ஒரு த்ரீ தவுசண்ட்னா என்ன மேடம் அயன் பாக்ஸ் தானே என்ன த்ரீ தவுசண்ட்னு சொல்கிறீங்க எதாவது ஆஃபர் இருக்கா மேடம் ஆஃபர் எதாவது இப்போ இருக்கா மேடம் ஆ ஓகே மேடம் இப்போது எனக்கு நிறைய எல்லா கிளாத்தையும் அயன் பண்ணுற மாதிரி வேணும் மேம் எப்படின்னா இப்போ ஸாரீ பட்டுப்புடவை அப்புறம் காட்டன் கிளாத்து அதெல்லாம் அயன் பண்ணுற மாதிரி வேணும் மேம் ஆ சரி ஓகே ஆ ஓகே மேடம் அப்புறம் நான் இதை அட்வடைஸ்மண்ட்டில் தான் பார்த்தேன் உங்கள் கடை பேரை ஆ சரிங்க மேடம் நான் ஒரு டூ டேஸ்சில் வருவேன் இப்போது ஆ எஸ் மேடம் வேறென்னென்ன ஃபர்னிச்சரிருக்கு மேம் உங்கள் கடையில் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் இந்த அயன் பாக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவீங்களா தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட்டில் ஏன் மேடம் இப்போது அது இப்போது இந்த அயன் பாக்ஸ் வந்து வெயிட்டா வெயிட்லஸ்ஸா மேடம் எனக்கு வெயிட்லஸ்சில் தான் வேணும் மேம் ஆல்ரெடி நான் வெயிட்டில் வாங்கி அது வீணாகப் போயிடுச்சு எனக்கு இப்போது வெயிட்லஸ் தான் வேணும் மேடம் வெயிட்லஸ்னால் டூ த்ரீ தவுசண்ட்னா மேடம் ஆ ஓகே மேடம் நல்லா குவாலிட்டியாக தானே அது இருக்கும் ஆ சரி ஓகே மேடம் நான் டூ டேஸ்சில் வந்து வாங்கிகிறேன் மேம் ஆ தேங்க் யூ மேம்